வணக்கம் நான் அஞ்சு ஏக்கரில் பூ தோ தோட்டம் வச்சியிருக்கேன் நான் மயிலாடுதுறையில் இருந்து வரேன் நான் இங்கே பக்கத்து ஊரில் எல்லாருக்குமே நான் தான் பூ வந்து சப்ளை பண்ணிகிட்டுருக்கேன் ஒரு கிலோ வந்து இரநூறு ரூபா ரேட்க்கு தகுந்தமாதிரி மாறும் இன்னைக்கு வந்து ஃபங்ஷனாக இருந்தால் ரேட்டு அதிகமாக ஆவும் அப்படி இல்லைனா கம்மியாகவும் இன்னைக்கு வந்து எந்தவொரு முகூர்த்த தேதியும் இல்லை அதனால் இன்னைக்கு வந்து ரேட் வந்து கிலோ இரநூறு ரூபா உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் அதேமாதிரி தருவேன் நீங்கள் எப்படி கேக்குறிங்களோ அதேமாதிரி நான் உங்களுக்கு பேக் பண்ணியும் தருவேன் இல்லைனா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வசதியோ அதேமாதிரி சொல்லுங்கள் நாங்கள் அதேமாதிரி தர்றோம் மார்னிங்கே நான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்றேன் டெலிவரி வந்து ஃப்ரீதான் நான் உங்களுக்கு மார்னிங் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆ நன்றி